ஹலோ வணக்கம் மேடம் ஆ வரும்மா எங்கேம்மா போகணும் ஓகே ஒ ஒரு டூ ஃபிஃப்ட்டி டூ ஃபிஃப்ட்டிலேர்ந்து த்ரீ த்ரீ ஹண்ட்ரட்லேர்ந்து டூ ஃபிஃப்ட்டியாவது ஆகும்மா சரி ஒரு டூ ஃபிஃப்ட்டிதாம்மா பண்ணலாம் அவ்வளோ தான் பண்ணலாம் அவ்வளோ தான் குறைக்கலாம் அதுக்கு மேலே குறைக்க முடியாது ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டி கொஞ்சம் லாங்காக இருக்கும்மா எப்போவுமே பக்கத்தில் வந்து நியர்பை போகிறதுக்கே வந்துட்டு நூறு ருபா ஆகுது இன்னும் ஒன் ஃபிஃப்ட்டி ஒன் ஃபிஃப்ட்டி சார்ஜ் பண்ணுவோம் கொஞ்ச தூரத்துக்கே அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லாங்கும்மா ரொம்ப லாங்காக இருக்குது ம் சரிம்மா சரிம்மா சரிம்மா ஓகேம்மா ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா சரி ஆ விட்டுர்றம்மா விட்டுர்றம்மா ஒன்றும் பிரச்சின இல்லை ஆ சரிம்மா சரிம்மா அது வழியாக தான் போகணும் அந்த அரண்மனை அந்த வழியாக தான் போகணும் அங்கேர்ந்து போகும் போது அங்கே அங்கே பஸ்ஸு வசதி எதுவும் கிடையாது அதை சுற்றி தான் போகணும் அதிலேர்ந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு வந்து சுற்றிப் போகணும் பஸ்ஸுக்கு ஆ நீங்கள் நான் அதுதான் அதனால தான் இவ்வளோ சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அங்கே வந்துட்டு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு நீங்கள் போகிறதுக்கு கூட வழி கிடையாது அங்கே ஆட்டோ மட்டும் தான் போக முடியும் உள்ள அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ரொம்ப சின்னப் பாதையாக இருக்கும் ஆ இப்போலாம் ரஷ்ஷாக இருக்கும் அது பஸ்ஸு அங்கேட்டு கிடையாது சரி சரிங்கம்மா சரிங்கம்மா சரிம்மா ஓகேம்மா ஆ வாங்க ம் சரி வாங்க